ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ட்ராவல் புக் பண்ணுமா சார் ஆமாம் சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் ஓக் ஓகே சார் நம்ம ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இப்போ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஆவும் சார் அப் அண்ட் டவுன் எல்லாமே சேர்த்தே எயிட் தௌசண்ட் ஆவும் சார் நீங்கள் எந்த ஃபேர் எக்ஸ்ட்ரா ஃபேர் எல்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு கரெக்டாக கார் ட்ராவல்ஸ் வந்து புக் பண்ணிவிடுவாங்க கார் வந்து ஸ்டேஷனில் இருக்கும் நம்பர் எல்லாம் நான் கொடுத்துடுவேன் அப்போ பத்து பேருக்கு நான் சாப்பாடு ஓகே சார் அப்போ டூரிஸ்ட்டு வேன் அந்த இது அரேஞ்ச் பண்ணிவிட்றேன் நான் ஓகே அவங்க உங்களுக்கு நான் வந்து ட்ரைவர் நம்பர் எல்லாமே கொடுத்துடுவேன் நீங்கள் வந்து ஸ்டேஷனில் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்க வேண்டிய தான் சார் உங்களுக்காக டிமாண்ட் பண்ணதுக்காக ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிக்கலாமா சார் ஏன்னா இப்போ டீசல் விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இது வந்து டூரிஸ்ட்டு ப்ளேஸ் இது இப்போ ஃபங்க்ஷன் டைமாக இருக்கு ஏன்னா இப்போ திருவிழா கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ட்ரைவர் வந்து உங்களுக்கு ஜங்க்ஷனில் வந்து காலம்பற ஃபோன் அடிப்பார் சார் நீங்கள் ட்ரைவரை பிக்கப் பண்ணிக்குங்க இது என்னோட நம்பர் இது சேவ் பண்ணிக்கிங்க சப்போஸ் ட்ரைவர் வரலன்னா நான் உங்களுக்கு இமீடியேட்டாக கால் பண்ணுறேன் சார் ஓகே தேங்க் யூ சார்